நாங்கள் குழந்தை பருவத்தில் என்னென்ன விளயாட்டுலாம் விளயாடுனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டி பலவ கண்ணாம்மூச்சி ஓடிப்பிடிச்சி கபடி இதெல்லாம் விளாடுவோம் வந்து காலைல காலைல எழுஞ்சு ஸ்கூல் போயிடுறேன்னு வச்சுங்களேன் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வருவோம் வந்த உடனையே பேகை தூக்கி எறிஞ்சிட்டு டிரஸ்ஸை யூனிஃபார்மை கூட மாற்ற மாட்டோம் ஓடிடுறது விளாட்றதுக்கு ஜாலியாக இருக்கும் சாயந்தரம் வந்தவோடனையே கண்ணாமூச்சி ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் இருட்டி போகிற வரைக்கும் எங்கள் அம்மா கூப்பிடும் கூப்பிட்டு வச்சு அடிக்கிற அளவுக்கு விளாடுவோம் ஜாலியாக இருக்கும் எங்கே பூச்சி பட்டு கிடக்கும் போகாதீங்க அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அது அது ஒரு ஜாலியாக இருக்கும் மரத்து மேலே ஏறி உக்கார்ந்துட்டு கண்ணாம்மூச்சி விளாட்றது போஸ்ட்டு மரம் இருந்துச்சினா அதில போய் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்று ரெண்டு நூறு வரைக்கும் எண்ணு நாங்கள் போய் ஒளிஞ்சிக்கிறோம்னு சொல்றது ஆள் வருதேனுட்டு ஓடுவோம் அது ஜாலியாக இருக்கும் அப்புறம் ஞாயிற்றுக்கெழம ஆயிட்டுனால் சில்லிக்கோடு விளாடுவோம் கோடு போட்டால் மழை வரும் விளாடாதீங்க அப்படின்னு வீட்டில் எல்லாரும் திட்டுவாங்க ஆனாலும் நாங்கள் விளாடுவோம் அப்புறம் வந்து நாடுன்னு ஒரு விளாட்டு ஒரு நாலு கோடு போட்டு கட்டம் கட்டமாக நாலு கட்டம் போட்டு நாடுன்னு சொல்லிட்டு விளாடுவோம் அது கோகோ விளாடுவோம் அப்புறம் பாண்டி பலவ விளாடுவோம் புளியங்கொட்டையை எடுத்து வச்சு எல்லாத்துலையும் அஞ்சஞ்சு காய் ஏழேழு காய் இந்த மாதிரி வச்சு அது விளாடுவோம் அந்த பாண்டி பலவயில் தோற்று போயிட்டோம் அப்படின்னா இருக்கிற புளியங்கொட்டை எல்லாத்தையும் ஒரு குழி மாதிரி நோண்டி அதில் அந்த புளியங்கொட்டை எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சு மண் போட்டு மூடி யாரு லாஸ்ட்டாக தோற்று போனாங்களோ அவங்களை ஊதி ஊதி விட்டு அந்த புளியங்கொட்டையெல்லாம் எடுக்க சொல்லுவோம் அது கண்ணுலலாம் மண்ணடிக்கும் இருந்தாலும் அவங்களை ஊத விட்றது ஊதி ஊதி புளியங்கொட்டை ஒன்று ஒன்றாக பறந்து வெளில வரணும் சின்ன குழியாக நோண்டி அதில் எல்லா புளியங்கொட்டையும் போட்டு மூடிடுவோம் அதை பார்க்கவே பாவமாகவும் இருக்கும் அப்புறம் வந்து கூட்டாஞ்சோறு ஆக்குவோம் வீட்டில் சின்ன சின்ன பானை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எடுத்துட்டு போயிடுறது மண்பானை சின்ன சின்ன கலையன்னு சொல்லுவாங்க கோயிலெல்லாம் கொடுப்பாங்க அது மாதிரிலாம் இருந்துச்சுனா எடுத்துட்டு போயிட்டு யார் வீட்டிலயாவது செங்கல் இருந்ததுனால் செங்கலில் மூணு பக்கமும் வச்சு அங்கேயும் இங்கேயும் கீற்று அது மாதிரி போட்டு மறைச்சி வச்சு காற்றடிக்காத அளவுக்கு வயலுக்கு எடுத்துட்டு போயிடுறது எடுத்துகிட்டு போய்விட்டு யாராரு வீட்டில் என்னென்ன ஜாமான் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வரது நீ எண்ணெய் எடுத்துட்டு வா நீ கடுகு எடுத்துட்டு வா இந்த வீட்ல போய்விட்டு மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒன்று பண்ணுவோம் அந்த சாப்பாடுலாம் சமைச்சி வச்சு கல்லு ஒன்று எடுத்து வச்சு கல்லுலேயே சின்ன சின்ன ஆம்பள பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க கோயில் மாதிரி கட்டுவானுங்க சாமி மாதிரி எடுத்து வச்சு கோயில் மாதிரி கட்டி அந்த கோயில் பக்கத்தில் குழியை மாட்டி நோண்டி அது குளம் அப்படின்னு சொல்லி சோறாக்கி சாமிக்கு வச்சு படைச்சிபுட்டு நாங்களும் எல்லாரும் சேர்ந்து உக்கார்ந்து சாப்பிடுவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் சனி ஞாயிறு லீவு அப்போ என்ன பண்றது எல்லா பிள்ளைங்களும் போய்விட்டு பனை மரத்தில் போய்விட்டு பனங்காய் அறுக்குறது அங்கேயே பக்கத்துல போர் செட் இருந்ததுன்னா அங்கே குளிச்சிவிட்டு பனங்காய் அறுத்து தின்னுவிட்டு பசியே எடுக்காது ஆடு இருந்ததுன்னா ஆடு மேய்ச்சிவிட்டு அது ஒரு ஜாலியாக இருக்கும் அது மாதிரி யாரு வீட்லையாவது இளநி இருந்ததுனா இளநி எடுத்துட்டு வந்து பறித்து இளநி குடிச்சிவிட்டு வந்து உக்காந்திருப்போம் வாழைக்கா இருந்ததுனா வாழைக்காய் பறித்துட்டு வந்து வாழைக்காய் சமைப்போம் கரும்பு கொல்லையில் பூந்துவிட்டோம்னா கரும்பு வெட்டி சாப்பிடுவோம் மாங்கொல்லையில் பூந்தோம்னால் மாங்காய் மாமரத்தில் ஏறி மாங்காய் அடிக்கிறது அதை உடச்சி உப்பு வச்சு தின்கிறது அந்த மாதிரி விளாட்டுலா விளாண்டுட்டு இருப்போம் அப்புறம் வந்து கபடி கபடி விளாட்றோன்னா ஆம் ஆம்பளைங்க பொம்பளைங்களாம் பார்க்குறதே கிடையாது எல்லாரும் சேர்ந்துதான் விளாடுவோம் சின்ன பிள்ளைல அது ஒரு ஜாலியாக இருக்கும் ரைடு போகிறது கையும் காலும் சுளுக்கு விழுந்து கிடக்குற அளவுக்கு கபடி விளாடுவோம் அப்புறம் வந்து கூட்டாஞ்சோறுதான் இன்னும் இருக்கிறதுலையே ஜாலியாக இருக்கும் செம்மையாக இருக்கும்